ஹலோ ஜெய விலாஸ் ஹோட்டலுங்களா ஆ ஆமாங்க இந்தமாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரமேஷ் இருக்கார் இல்லைங்களா ஆ அவங்க வீட்டில் ரம்யா பேசுகிறேங்க ஏங்க நான் கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து உங்கள் கிட்டே த தானே டெலிவரி பண்ணிக்கிட்டிருக்கேன் ஏங்க நீங்கள் எனக்கு மாற்றி கொடுத்துருக்கீங்க ஆமாங்க நீங்கள் எங்களது மாற்றி வந்துருச்சு ஆ ஆமாங்க என்னென்னா வந்திருக்குன்னா நான் கேட்டது வந்து செஸ்வான் ரைஸ் கேட்டேன் சிக்கன் பிரியாணி கேட்டேன் சவர்மா கேட்டேன் சிக்கன் க்ரேவி கேட்டேன் ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கறது வந்து மட்டன் பிரியாணி மட்டன் க்ரேவி முட்டை க்ரேவி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆமாங்க ஆ இதுதான் வந்திருக்கு யாருங்க அப்புறம் கொடுத்தது எங்களுக்கு நாங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணிணதுலேருந்து வாங்கிட்டிருக்கேன் நீங்கள் எதுக்கு எப்படிங்க எனக்கு இப்படி கொடுக்கலாம் இப்போ என் பையனுக்கு இதுதான் பிடிக்கும் எப்படி நீங்கள் வந்து இதை கொடுத்துருக்கலாம் நான் எப்படி அவர்களுக்கு கொடுப்பேன் எனக்கு வேண்டாம் நீங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு எனக்கு கரெக்டாக கொடுங்க ஆமாங்க எனக்கு ரிட்டன் கொடுங்க எனக்கு இது வேண்டாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்விடுங்க நீங்கள் இந்த ஐட்டத்தை எனக்கு இந்த ஐட்டம் வேணாம் நீங்கள் வந்து என் பையனுக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் ஆர்டர் பண்ணமுடிடியும் என்ன சும்மாவாக நீங்கள் கொடுக்குறீங்க நான் காசு போட்டு தான் நான் வாங்கிட்டிருக்கேன் நீங்கள் சும்மா கொடுத்தா பரவாயில்லை நான் காசு போட்டு வாங்கிட்டிருக்கேன் அதுக்கூட நான் கேட்டேன் எனக்கு இஷ்டமானது தானே நாங்கள் கேட்க முடியும் அதை விட்டுவிட்டு நீங்கள் உங்கள சௌகரியத்துக்கு கொடுக்குறீங்க எனக்கு வேண்டாம் நீங்கள் எடுத்துகிட்டு வேறு இது கொடுங்க